அண்ணா ட்ரைவர் அண்ணா வணக்கம் அண்ணா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அவசரகதியாக வண்டி ஏறிவிட்டேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இப்படி ஒரு சீசன் சமயத்தில் இப்படி ஒரு க்ரௌடு ஆகும்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா ஒரு இன்னும் ஒரு முக்கியமான இடத்துக்கு மடார்னு போய் அந்த குறிப்பிட்ட ஒரு அவசரமாக ஒரு மீட்டிங்கு ஆனால் போய் சேர்ந்து ஆகணும் என்ன செய்கிறதுனு தெரிய மாட்டேங்குதே இவ்வளோ ஒரு டிராஃபிக்கில் மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல இதுக்கு எதுவும் மாற்று பாதை இருக்குமா அண்ணா அண்ணா நம்ம போய் சேர்றதுக்கு கிட்ட தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்ன்னு சரியாக சொல்ல முடியுமானு தெரியலை இல்லை உங்களுக்கு எதாது ஐடியா இருக்குதுங்களா ஒன்றும் தெரியலை இல்லைங்களா சரி ஆனால் இதுக்கு ஒரு மேட்டரை வேறு எதாது வழி இருந்துச்சு அதில் போக முடிஞ்சால் கொண்டு போய் சேர்த்துட்டு கொண்டு போகலாண்ணா இந்த சீசன் டைமில் எப்போதுமே அப்படி தான் இந்த மாதிரி சில டைமில் நம்ம வந்து தவறு நம்ம மேலேயும் இருக்குது முன்னாடியே ஒரு இதுமாரி போகணும் இந்த நேரத்துக்கு இந்த நேரத்தில் அங்கே போகணும் அப்படிங்ற மாதிரி நம்ம முடிவு எடுத்திங்கன்னால் கொஞ்சம் முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அதுக்கு உண்டான முயற்சியில் நம்ம இறங்கி இருக்கணும் இந்த மாதிரி வண்டியில் வந்து நடு வழியில் இப்போ வந்து உங்களுக்கும் வழி இல்லாமல் நம்மளுக்கும் போய் சேராமல் ஒரு பதட்டத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னால் இன்னி மேல் இந்த மாதிரி அவசரமாக போகிறவங்கல்லாம் கொஞ்சம் முன்னாடியே என்னமோ ஏற்பாடு பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சரி நடந்து முடிஞ்சுது ஆனால் இதுக்கு ஒரு மாற்று பாதை இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குதுங்களா அதை ஏதாவது இந்த ஷாட் வழி யாருக்கும் பாதிப்பு இல்லாத மாதிரி வண்டியை ரிவல் பின்னேயும் பிளாக்கில் மாட்டாமல் அந்த வழியே போய் சேர்கிற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா இருக்குதுங்களா அப்படினு அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் பார்த்து விரைவில் வந்து போய் சேர்ந்துச்சுன்னா என்னை மாதிரி கொஞ்சம் வேகமாக போகணுன்னு எதிர்பார்க்குறவங்கக்கிட்ட அங்கே போய் சேர்ந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது தான் என்னோடய பெஸ்ட்டு ஐடியா ப்ளீஸ்